ஆமாங்க உங்களுக்கு என்ன வேணுங்க்கா இது சரிங்க மாம்பழம் ஒரு கிலோ இரநூறுவாங்க்கா வாழைப்பளம் நூறுவாங்க்கா ம் ஓகே சேலம் மாம்பழங்க்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் ரேட்டு அதிகங்க சேலம் மாம்பழம் இருக்குங்க நார்மல் மரம் நார்மல் மாம்பழம் இருக்குதுங்க அது ரேட்டு கம்மி தாங்க ஒரு கிலோ நூற்றம்பது ரூவாங்க ம் அ உங்களுக்கு எதில் வேணுங்க ஆ சரிங்க அது ஒரு கிலோ இரநூறுவா தாங்க ஆமாங்க கம்மியெல்லாம் பண்ண முடியாதுங்க்கா இது சூப்பர் மார்கெட்டுங்க அதனால கம்மி பண்ணி தர முடியாதுங்க ஃபிக்ஸட் ரேட்டு தாங்க இரநூறுவா தாங்கக்கா வாழைப்பளம் நூறுபா தான் நூறுபாங்க நூறுபாங்க அது மழை கிளைமேட் இல்லைங்களா அதனால அதிகமாக தான் இருக்குங்க்கா ஆமாங்க நேந்திரபழம் இருக்குதுங்க பூ வாழை இருக்குது பூவம் பழம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுங்க நார்மலா பழுத்தது தாங்க்கா எதுவும் போடலீங்க ஃப்ரெஷ்ஷான காய் தாங்க ஆமாங்க ஆக ஆ இல்லைங்க்கா நார்மலாக பழுத்தது தாங்க மரத்தில் பழுத்த காய் தாங்க இது அப்படியே பறிச்சிட்டு வந்து தராங்க ஆமாங்க வாழைப்பளத்துல இதேமாதிரி தாங்க நாட்டுப்பழம் தாங்க்கா ம் ஹைபிரைடு ம் ஹைபிரைட்டெல்லாம் இல்லைங்க நாட்டு பழம் தாங்க உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுங்க ஒவ்வொரு கிலோ போதுங்களா ரெண் ரெண்டு கிலோ வேணுங்களா ஆ சரிங்க நாளைக்கு கூட வாங்க நாளைக்கு வந்தீங்கன்னால் போதுங்க நாளைக்கு சாயந்தரம் எடுத்து வைக்கிறேங்க ம் நாளைக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வாங்க ஆ சரிங்க ஆ சரி